ஹல் ஆ சொல்லுங்க ஹலோ யார் பேசுவது ஆ ஆமாம் மேம் நாங்கள் மதி மஹி ப்யூட்டிஷன் தான் பேசுகிறோம் சொல்லுங்க ஆ எஸ் மேம் ஆ ஓ ஆ சொல்லுங்க ஓகே ஆ இருக்குது மேம் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கறிங்க நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக எதிர்பார்க்கறிங்களா லோ பட்ஜெட் ஆ ஓகே மேம் நீங்கள் பிரைஸ் எவ்வளோ வந்து எதிர்பார்க்கறிங்க மேம் மேம் நாங்கள் வந்து ஒரு கா ஒரு ஒரு மேக்அப் ப்யூட்டிஷனுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நாங்கள் வந்து போடுவோம் மேம் காஸ்ட்லி பிரைஸ் வந்து அது தான் இல்லை மேம் இல்லை மேம் நாங்கள் வந்து ஒரு ப்யூட்டிஷன் வெச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஆள் செலெக்ட் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறோம் ஸோ அவங்களும் வந்து எதிர்பார்ப்பாங்க இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வேணுனால் நான் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து கம்மி பண்ணிப்பேன் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ம் சரி ஆ தேங்க்யூ மேம்